எனக்கு வந்து பரதநாட்டியம்னால் ரொம்ப பிடிக்கும் பரதநாட்டியத்தில் வந்து அந்த ரசனையோடு பார்க்குறது அப்படின்னா அவங்க வந்து அந்த நவரசனங்களில் நவரசத்தையும் அவங்களோட ஃபேஸில் காமிப்பாங்க அதேமாதிரி அந்த கண் அவங்க கை அந்த அந்த ஷேப்ஸெலாம் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதில் வந்து நம்ம நம்ம அதை பார்த்து அவ்வளோ இதாக இருக்கும் அது நம்ம பார்த்து அது நம்ம பாக்குறப்பவே அது அவ்வளோ அழகா இருக்கும் அவங்க எப்படி இதைமாரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களோட முக பாவனைகள் அந்த கண் அந்த அவங்க கை அந்த சைட் போகுதுனா அதே அதை மாதிரியே அந்த கண்ணும் அந்த சைட் போகும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க அழகழகாக போடுவாங்க அதில் ஒ அதில் ஒரு இருக்கற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம அதை பார்த்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் எப்படிலாம் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் அது பரதநாட்டியம்னால் ரொம்ப நான் ரசிச்சு பார்ப்பேன்